தி நம் அங்கே எங்கள் ஊரில் இருந்து கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் வந்து கொஞ்சம் கலாச்சாரம் மரபு வந்து இருக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா கல்யாணத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தாலி மெட்டி மஞ்சள் அப்படின்னு ரொம்ப அப்படி அதாவது இப்படி தான் நடக்கணுன்னா இப்படி தான் நடக்கும் ஆ இப்போவும் வரம்போது அப்டே கொஞ்ச கொஞ்சமாக காலப்போக்கில் மாறிக்கிட்டே வருது ஒரு இப்போ என்ன தாலி கட்டமாட்டேங்கிறாங்க இல்லனா க தாலி கட்டினா கீ செயின்னு அந்த மாதிரி போடுறாங்க அந்த அந்த மாதிரி சும்மா அந்த செயின் மாதிரி போட்டுக்குறாங்க செயினு மாதிரி போட்டுக்கிட்டு சில பேர் தாலி ஏ க கட்டிக்கிறாங்க அப்புறோம் கழட்டி வச்சிக்கிறாங்க ஆனால் ஃப ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா கணவர் வந்து தாலி கட்டினா அதை அதை தான் அவங்களோட ஒய்ஃப் வந்து அது தான் ஓ அதை ஒரு இதாக பார்ப்பாங்க உயிராக பார்ப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிறது வந்து அ அந்த மாதிரி இல்லை ஏ என்ன யார் எப்படி போனால் என்ன அது மாதிரி அது எதுவுமே கண்டுக்கிறது இல்லை தாலி எல்லாம் அலட்சியம் ஆக்கிறாங்க மெட்டி அதெலாம் போட்றதில்லை இப்போ வந்து எல்லாம் ஸ்டைலாக ஆயிட்டு ஸ்டைலாக மாறிகிட்டு வருது அதுக்கப்புறோம் திருவிழான்னா இங்கே திருவிழா வந்து அப்போ திருவிழா வந்து மோஸ்ட்டாக மாறுனது மார்றது இல்லை அது வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன நடக்குதோ அதை சாமிக்கு சாமி கோவில் இன்னிக்கு பண்ணம்மா நல்ல நாள் பார்த்து அந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக அந்த அந்த முற படி நடந்துரும் திருவிழாவில வந்து அவ்வளோவா தப்பு நடக்காது தலை அது அவ்வளோவா மாற்றம் இருக்காது திருவிழா வந்து தாத்தா காலம் நம்ம பாட்டி அவங்க காலத்தில் இருந்தே கா அப்போ அந்த ஒரே மாதிரியே வந்துருக்கு ஒரே மாதிரி தான் வந்துட்டுருக்கும் அந்த மாதிரி கரெக்டாக வரும் நம்ம வந்து அந்த மாதிரி முலி அந்த மாதிரி கரெக்டாக வர திருவிழா வந்து அதாவது திருமணத்தை விட திருவிழா எல்லாம் அவ்வளோ மாற்றம் இல்லை திருவிழாக்கு எல்லாம் நம்ம ஒரு எள்ளி போன கலாச்சாரப்படி கரெக்டாக தான் நடக்குது